இன்றைய காலத்தில் பார்த்திங்கன்னா ஆணும் பெண்ணும் சமம் என்றதை நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்படி தான் போயிட்டு இருக்குது எல்லா துறைகள்லியுமே ஆண்களுக்கு ஈக்குவலாக பெண்களும் வளர்ந்து கொண்டு தான் வந்துட்டு இருக்காங்க எக்ஸ்சாம்புல் பார்த்திங்கன்னா ஏரோஸ்டஸ் ஷிப்பு ட்ரெயினு ட்ரைவர்ஸு குக்கிங்ஸு எல்லா இடத்துலயுமே ஆண்களுக்கு ஈக்குவலாக பெண்கள் வந்துட்டு தான் இருக்காங்க டெலிவரி பாய்ஸ் எல்லா அது மாதிரி டெலிவரி கேர்ள் எல்லாமே ஈக்குவலாக தான் போயிட்டு இருக்குது அன்றைய காலத்தில் பார்த்திங்கன்னா தான் பெண்கள் வீட்டு வேலை செய்யணும் ஆண்கள் தான் வெளி வேலைக்கு போகணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு பெண்கள்னாலே அடுப்பு ஊதிக்கிட்டு பசங்களை பார்த்துட் துணி துவச்சிட்டு ஹஸ்பண்டை பார்த்துக்கிட்டு இப்படி தான் இருந்துச்சு இப்போது பார்த்திங்கன்னா பெண்களும் வேலைக்கு போகணும் ஆண்களும் வேலைக்கு போகணும் ஈக்குவலாக போகிற காலகட்டத்தில் பெ ஆண்கள் என்ன பண்ணனும்னால் பெண்களை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு நம்ப தான் உதவி செய்யணுன்ற மாதிரி பெண்ணும் ஆணும் வீட்டு வேலைகளை சமமாக பிரித்துக்கொண்டு ஒருசில இப்போ நீ குழந்தைய குளிக்க வை ஹஸ் ஒய்ஃப் சமைக்கிறாங்களா அப்போ அவர் ஹஸ்பண்ட் குழந்தைகளுக்கு யூனிபார்ம் போடுறது குளிக்க வைக்கிறது லன்ச் பாக்ஸ் பேக் பண்றது இது மாதிரி உடம்பு முடியலையா துணி துவைக்கிறது துணி துவச்சாங்கன்னா போய் காய வைக்கிறது இது மாதிரி வேலையை பகிர்ந்து செஞ்சாலே லைஃப் நல்லாயிருக்கும் இப்படி இருந்தால் இது மாதிரி வர ஜென்ரேஷனுக்கு பசங்களுக்கு பெண்கள் மட்டும் தான் செய்யணும் ஆண்கள் செய்யக் கூடாது அப்படின்ற மாதிரி வளர்க்காமல் பெண்களுக்கு நீ கல்யாணம் பண்ணிட்டு போனால் நீ ஒய்ஃபுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து வளர்த்தாலே அது ஒரு பொறுப்பு வந்துடும் இது தான் என்னுடைய கருத்து